நான் வந்துட்டு தாய் மொழியைத்தாண்டி இந்தி புத்தகம் அதிகமாக படிப்பேன் அந்த இந்தி புத்தகம் படிக்கும்போது அதில் வந்து தமிழிலையும் எழுதியிருக்கும் இங்கிலிஷ்லையும் எழுதியிருக்கும் அதே ஹிந்திலையும் எழுதியிருக்கும் அப்போ ஹிந்தியைப் படிச்சு நான் தமிழ் புரிஞ்சுப்பேன் தமிழ் படிச்சுட்டு அப்புறம் இங்கிலிஷ்லையும் படிச்சுப்பேன் அப்போ மூணு மொழிலியும் நான் படிச்சு தெரிஞ்சுப்பேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஏதாது மொழி பெயர்ப்பு இருந்துச்சுனா அந்த மொழி பெயர்ப்பையும் படிச்சு நான் தெரிஞ்சுப்பேன் அப்புறோம் வந்து பார்த்திங்கனா நம்ம மொழி பெயர்க்கப்பட்ட பதிப்பு பற்றி இப்போ மொழி பெயர்ப்பு பற்றினா மொழி பெயர்ப்புன்றது நம்ம தமிழ் மொழியை தாய் மொழியில் என்னானா திருக்குறள் அந்த திருக்குறளில் வந்துட்டு நாம் வேறு மொழியிலையும் மொழி பெயர்த்து படிக்க முடியும் அப்படின்னு நெனைச்சா படிக்கலாம் அப்படில்லனா தாய் மொழிலயே மொழி பெயர்ப்பு எல்லோரும் படிக்க விரும்பணும் படிக்க கூடிய புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் அந்த திருக்குறள் புத்தகத்தை வந்து எல்லோரும் படிக்கணும் அதோடய இந்த உலகில் எல்லோரும் அந்த திருக்குறள் புத்தகத்தை ஒன்று மட்டும் படித்தா போதும் எல்லோருக்கும் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அறிவும் அனுபவமும் கிடைக்கும்